கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சமுதாயம் எடுத்துக்கிட்டோம்னால் கிறிஷ்ட்டியன்ஸ் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க சேட்டுங்க இருக்காங்க அவங்க சேட்டுங்க எடுத்துகிட்டா ஜெய் திருவிழான்னு சொல்லிவிட்டு சேர்த்து அச்சே கிறிஷ்ட்டியன்ஸ் எடுத்துகிட்டாங்கன்னா புனித நாள் தேர் திருவிழா சர்ச்சில் புனித நாள் தேர் திருவிழான்னு கொண்டாடுகிறாங்க தர்காவில் வந்து உருஸ் திருவிழான்னு கொண்டாடுகிறாங்க தமிழ் ஆளுங்க வந்து காவேரி பட்டணத்தில் அரியக்கா பெரியக்காகிற ஒரு இது கொண்டாடுகிறாங்க து தை மாதத்துல முருகருக்கு வந்து தைப்பூச தேர் திருவிழா கொண்டாடுகிறாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் மாதம் மாதம் கிரிவலம் வந்து சிறம் பௌர்ணமிக்கு கிரிவலம் இது செய்கிறாங்க ஒசூரில் சந்திர சூடீஸ்வரர் கும்பாபிஷேகம் செய்கிறாங்க